நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்துட்டு பலமுறை ஒரு குழுவோடு வந்துட்டு ஓடி பல பல டைம் வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு ரன்னிங் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் அது மட்டுமல்ல திரும்ப திரும்ப எனக்கு வந்துட்டு அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் நான் ஒரு குழுவாக குழுவோடு தான் நான் ஓடுறதுக்கு வந்துட்டு எப்பயும் ட்ரை பண்ணுவேன் ஏன்னா ஒரு குழுவோடு ஓடும் போது உங்களுடைய ஓன் முயற்சி விடாமுயற்சியோடு சேர்ந்து அந்த குழுவோடய இணைப்பு சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும் அதனால் உங்களுடைய ஓவரால் எபிலிட்டி நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க தனியாக ஓடும் போது பண்ணுறிங்களோ அதை நீங்கள் வந்து ஒரு குழுவோடு சேர்ந்து ஓடும் போது உங்களுக்கு அது பல வகையான இம்ப்ரூவ்மெண்டாக வந்து ப்ரோவைட் பண்ணுவான் அந்த குழு வந்துட்டு உங்களுக்கு மொத்தமாக சேர்ந்து அந்த இம்ப்ரூவ்மெண்டை உங்களுக்கு கொடுக்கம் போது நீங்கள் நன்றாக அந்த குழுவோடு சேர்ந்து ஓடுவீர்கள் அந்த குழுவில் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு நன்றாக ஓடும் ஒரு ஆள் இருக்கிறானோ அந்த குழுவில் வந்துட்டு மோசமாக வந்துட்டு அந்த அளவுக்கு எபிலிட்டி கம்மியாக ஓடக்கூடிய ஒரு மனிதனாலும் நன்றாக ஓட முடியும் அது தான் ஒரு குழுவோடு ஓடும் போது உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஒரு நல்ல பயன் அந்த பயன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று தான் நான் சொல்லுவேன் அதனால் எப்பொழுதும் ஒரு குழுவோடு ஓடுவது என்பது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான் அதனால் நான் வந்துட்டு எப்பயும் என்ன வந்துட்டு சொல்வேனா ஒரு குழுவோடு ஓடுவது ஒரு மனிதனுக்கு வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்